சார் ஜாய் ஸ்டூடியோங்களா சார் நாங்கள் இந்த திருவண்ணாமலையில் இருந்து கால் பண்ணுறோம் சார் சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கு எங்கள் அக்காவுக்கு மேரேஜி ஸோ உங்கள் ஃபோட்டோக்ராப்பு வேணும் சார் நான் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார் சார் அங்கே மண்டபத்தில் எடுக்கணும் அப்புறம் வேறு எங்கேனா வெளியில் ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரி வெளியில் வேறு எங்கேனா ஆமாம் சார் இந்த டீஜெ எல்லாம் நீங்களே பார்த்துப்பிங்களா சார் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஓகே சார் பார்த்துக்கலாம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் நான் உங்கள் வாட்ஸ்ஆப் நம்பரு வாட்ஸ்ஆப் நம்பரு இதுதானா சார் சார் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் சார் ஓகே சார் சொல் சொல்லுங்கள் சார் ஓகே சார் எஸ் சார் ம் ஆ ஓகே சார் சார் ஹலோ சார் அதன் சார் நேரில் நீங்கள் வந்து நேரில் பார்க்க மாட்டிங்களா சார் எப்போ சார் எந்த டேட் நீங்கள் ஃப்ரியாக ஓகே சார் நீங்கள் ஃப்ரியாக இருந்திங்கனா ஒரு நாள் வந்துட்டு போங்க சார் இல்லை நாங்கள் வரணுமா உங்கள் கிட்டே ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் உங்கள் லொகேஷன் சார் ஓகே சார் எந்த ப்ளேஸ் சார் நீங்கள் இருக்கீங்க சேத்பட் டிஸ்ட்ரிக் சார் ஓகே சார் தெரியும் சார் நியர் பை தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஓகே சார் அப்போ நாங்கள் ஃபேமிலியோடு வரணுமா இல்லை நான் மட்டும் வந்தால் போதுமா சார் ஆ ஓகே சார் ஆமாம் சார் ஃபுல்லாக ஃபுல்லாக நீங்களே பார்த்துக்கோங்க சார் அமௌண்ட் மட்டும் நாங்கள் பே பண்ணிடுறோம் சார் நல்லா ஒரு குவாலிட்டியாக கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் வர மாதிரி சார் நல்லா பெருசாக ஒரு ரெண்டு வேணும் மீடியம் மீடியமாக கொஞ்சம் சின்ன சின்னதாக அதான் சார் ஒரு நாலு அஞ்சு இது வேணும் சார் அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கெல்லாம் வேணும் சார் பேனரு அது மாதிரிலாம் எதுனா பண்ணுவிங்களா சார் ஆ ஓகே சார் அப்போ நான் ஃப்ரீயாக இருந்தால் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து பாக்கிறேன் சார் ஆ ஓகே சார் உங்கள் ஆ ஓகே சார் உங்கள் இது அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் இதில் அனுப்பி விட்டுடுங்க சார் நான் நாளைக்கு வந்துடுறேன் சார் இல்லை சார் வாட்ஸ்ஆப்லேயே சென்ட் பண்ணுங்கள் சார் ஆ தேங்க்யூ சார்